ஃபஸ்ட்டுலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் எல்லோருமே ஒன்னாக சேர்ந்து குழந்தைங்க எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து விளையாடுவோம் இப்போது வந்துவிட்டு குழந்தைகள ஒவ்வொரு கிளாஸ் அது அதுக்குனு தனி கிளாஸ் இருக்குது அதில் போய் நிறைய ஜாயின் பண்ணி குழந்தைங்க விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நிறைய விதத்தில் உலகம் மாறியிருக்கு ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதியே கிடையாது அப்றம் நாம் வந்துவிட்டு மாட்டு வண்டியில் போய்ட்டுருந்தாங்க அதுக்கு பிறகு எல்லா கால்நடையாக இருந்தாங்க இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போக்குவரத்து ஜாஸ்த்தியாகிடுச்சு நம்ம எங்கே நெனைச்சாலும் போக்குவரத்து வசதி இருக்குது ஃபிளைட்டில் போகலாம் வரலாம் ஒருமணி நேரத்துக்கு ஒருக்கா இருக்குது நிறைய உலகம் மாறியிருக்கு மெடிக்கல் இதில் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துவிட்டு நூற்றி எட்டெல்லாம் இல்லைங்க இப்போலாம் பார்த்துட்டா யாராக்கு ஏதோ உதவி வேணும்ன்னா உடனே நூற்றி எட்டு கூப்பிட்டோம்னா வருது நிறைய மருத்துவ வசதி நிறைய மாறியிருக்கு இந்த உலகத்தில் நிறைய மாறியிருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் லெட்டர் போட்டுதான் எல்லா போகும் வரும் ஒரு செய்தியை நம்ம பேசணும் ஒருத்தருக்கு ஒரு செய்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு லெட்டர் போடணும் இல்லைனா ஒரு புறா மூலிமா செய்தி அனுப்புவாங்க இப்போலாம் வந்துட்டால் ஒரு மொபைல் இருக்குது ஒரு டெலிகிராம் இருக்குது ஒரு அவசரத்துக்கு உடனே சொல்கிற மாதிரி எல்லா வசதியும் நிறைய மாறியிருக்கு இதனால் நிறைய நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்குது